ஸ்பீடு ரன்னிங்கில் கலந்துக்கொண்டுருக்கேன் அதில் வந்து ரொம்ப ப்ராக்டிக்ஸ் பண்ணால் மட்டுந்தான் அது நல்லா ஓட முடியும் ஏன் அப்படின்னா அது மூச்சு ரொம்ப வாங்கும்ன்றதுனால் ரொம்ப ப்ராக்டிக்ஸ் பண்ணி ப்ராக்டிக்ஸ் பண்ண ப்ராக்டிக்ஸ் பண்ண நிறைய வரும் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அதில் ஓடியிருக்கேன் அதில் ஓடுறப்ப ஒரு ஆவ்ரேஜ் ஸ்பீடு தான் ஹண்ட்ரட் மீட்டரில் டூ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்னும் நிறைய இருக்குது எல்லாம் ஸ்பீடு ரன்னிங்கில் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட் ரவுண்ட்ஸ் க்ரௌவுண்ட்ஸ் வெச்சி டூ ஹண்ட்ரடுனா ஒன்ஸ் ஒன் ரவுண்டு ஃபார் திஸ் க்ரௌவுண்ட் அப்படின்ற மாதிரி வந்துச்சு ஃபோர் ஹண்ட்ரடுனா ஃபோர் ரவுண்ட்ஸ் ஃபோர் ரவுண்ட்ஸ் அது அப்படின்ற மாதிரி வந்துச்சு அது வந்து ரொம்ப காம்ப்ளீகேட்டடாக இருந்துச்சு எனக்கு இது வரைக்கும் ஹை ஐம்ப்பில் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கேன் அதுலேயுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது பண்ணுவேன் அடுத்து லாங்க் ஜம்ப் பண்ணுவேன் லாங்க் ஜம்ப்புலேயே ஒரு பெஸ்ட் ஆஃப் த இதுவும் பண்ணியிருக்கேன் அதை விட்டோம்னா கிரிக்கெட் கிரிக்கெட் தான் நான் ரொம்ப நல்லா விளாடுவேன் ஸ் பௌலிங்ஸ் ஸ் சரி பேட்டிங்கில் பயங்கரமான ஒரு ரஷில் மாதிரி ஒரு ரஷில் மாதிரியான ஒரு பேட்டிங்கை பார்க்கலாம் பௌலிங்கில் ஸ்பீடான ஒரு பௌலிங்கு எதிர்பார்ப்பேன் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ப்ளே பண்ணுவேன் இத்தனைக்கும் எம்ஸ் கேமிங் பார்த்தோன்னா புட்பால் விளாடுவேன் புட்பால்லேயும் நான் நல்லா பண்ணுவேன் அதை விட்டோம் அப்படின்னா வாலிபால் வாலிபால்லாம் நல்ல ஒரு கேம்ஸ் நல்லா விளாடிருக்கேன் அது நல்ல ஒரு அனுபவம் இருக்குது கிரிக்கெட்டு தான் நான் அங்கே இருந்து எப்போவுமே பெஸ்ட்டு பிடிச்ச கேமு அதிரடி ஆட்டகாரர் அண்டு பௌலிங் நல்லா பண்ணுவேன் அப்புறம் ஃபீல்டிங் நல்லா பண்ணுவேன் ஸோ ஆல் ரவுண்டர் கிரிக்கெட்டுனு சொல்லலாம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் கேம்